குழந்தைகள் ட்ராயிங் அல்லது பெயிண்டிங் போன்ற கலைகளை தொடங்க சரியான வயது என்ன அப்புடின்னா இப்போ வந்து குழந்தைகள் வந்து பிறந்து வளர்ந்தோன்னே ஏந்துச்சி ட்ராயிங்லாம் வரைய மாட்டாங்கள் எத்தனை வயசுனால் ஒரு ஏஜ்ஜு ஒரு அஞ்சு வயசில் வந்து அ மட்டும் போடுவாங்கள் அதே நம்ம தான் போட கொடுக்கணும் இப்போ எப்படி வருதுனால் ரொம்ப அழகாக ப்யூட்டிஃபுல்லாக ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணி அவ்வளோ இதாகலாம் வரைய மாட்டாங்கள் சும்மா பொம்மை வரைஞ்சால் ஒரு மண்டை ரெண்டு தலை ஒரு க ரெண்டு கை ரெண்டு கால் அதுதான் குழந்தைங்கள் வரைய ட்ராயிங் அதுவோ வரைய ட்ராயிங்னால் ஒரு பத்து ஏஜ்ஜினான்னா ஒரு அஞ்சு ஆறு ஏஜ்ஜு தான் கரெக்டான ஏஜ் அஞ்சு மாதம் அதை நமக்குக்கூட ஒழுங்காக வரையத் தெரியாது குழந்தைங்க எப்படி அவ்வளோ இதாக வரையிவாங்கள் அதனால அவங்களுக்கு ஏஜ் என்னன்னா இப்போ வரையணும் அப்பட்னா அவங்க என்ன வரையிவாங்கன்னால் ஒரு வீடு போட்டு ஒரு மரம் ஒரு சூரியன் ரெண்டு ஆடு மாய் மேய்யுது ரெண்டு மாடு மேய்யுது அப்புடின்னு தான் வரைஞ்சி அவங்க நம்பள்கிட்ட கொடுப்பாங்க நம்ம கேட்டா இது என்னப்பா இது என்னம்மா அப்புடின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கள் அப்புடின்னா அம்மா இதாம்மா வீடு அப்பா இதான்பா மரம் அப்பா காக்கா பறக்குது குளம் ஆறு மரம் வீடு காக்கா அப்புடின்னு தான் சொல்லுவாங்கள் அதனால குழந்தைங்களுக்கு வந்து ட்ராயிங் வரைய என்ன ஏஜ்ஜுனால் பன்னெண்டு பதிமூணு அதுதான் குழந்தைங்களுக்கு ட்ராயிங் வரைய ஏஜ்ஜு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசெல்லாம் சூப்பராக ட்ராயிங் ப அது வந்து சின்ன வயசிலே ஆர்வம் இருக்கணும் நம்ம ட்ராயிங் வரையணும் அப்புடின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும் சின்ன வயசில் ஆர்வம்னால் எத்தனை வயசு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அப்படியா அப்பட்லாம் இல்லை ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு அந்தமாதிரி ஏஜ்ஜுதான் குழந்தைங்களுக்கு சார்ட் வாங்கி பார்டுலாம் கட்டி பெயிண்டிங் பண்ணி ப ட்ராயிங்லாம் சூப்பராக வரையுவாங்க அதுதான் அவங்களுக்குள்ள ஓ ஏஜ் அப்போதான் கலரிங் பண்ணுவாங்கள் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவாங்கள்